காலையில் தூங்கி எழுந்த உடன் மொபைல் ஃபோன் பார்ப்பது பலருடைய பழக்கமாக இருக்கின்றது இதை பற்றின என்னோடைய கருத்து என்ன அப்படினா இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இந்த உலகமே வந்து அந்த மொபைல் ஃபோன்க்குள்ளே சுருங்கிருச்சு நம்ம உலகோம் உலகோங்குறது ஒரு பெருசு அப்படிங்குற நினச்சுருந்த மத்தியில் இப்போதிக்கி வந்து உலகோம் நம்ம கைக்குள்ளே அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்குற போது காலையில் தூங்கி எழுததோட எழுந்தவுடன் எல்லோரும் மொபைல் ஃபோன் பார்க்கறது வந்து எனக்கு வந்து அது எல்லோருமே விழிப்பா இருக்கிறாங்க அடுத்து என்ன அவங்களோடைய பேர்ஸ்னல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை நாட்டு நடப்பாக இருக்கட்டும் உலக நடப்பாக இருக்கட்டும் அதை பற்றின ஒரு பக்கத்தில் அவங்க நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அவகள பற்றின ஸ்டேட்டஸுகளை நடைமுறைகள் என்ன இன்றைக்கி கரெண்ட் அஃபயர்ஸ் அப்படிங்குறத வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு எல்லோருமே அதாவது இருக்கிறாங்க அப்படினா அது வந்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் தூங்குபவர்களை எழுப்புவதிலிருந்து அனைத்து வேலைகளுக்கும் மொபைல் ஃபோன் தேவைப்படுகிறது அப்டினா இதையும் நான் அதைத்தான் சொல்லுவேன் இப்போ வந்துட்டு அதுதான் உலகோங்கிறது நம்ம கைக்குள்ள வந்துருச்சு அது தான் அந்த ஃபோன் மொபைல் ஃ ஃபோன் இதில் வந்து என்ன அப்படினா இப்போது இப்போது அன் அன்றைய காலகட்டத்தில் என்னென்னா இப்போ நம்ம ஒருத்தவங்கள இப்போது வ நம்ம பக்கத்துக்கு வீடே இருக்கட்டுமே பக்கத்து வீட்ட நம்ம கூ கூப்பிடணும்னாவே நம்ம நடந்து போய் அவங்களை கூப்பிடணும் இல்லாட்டி நம்மளோடய நம்ம ஏதோ சொல்ல விரும்புகிறோம் அப்படினாலும் அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லணும் இதில் நம்ம வந்து நம்மளோடைய எனர்ஜியும் போய் ப்ளஸ் நம்மளோடைய அந்த காலங்கள் நேரங்களும் வீணாகும் இப்போது மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறோம் இப்போது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து நாடு விட்டு நாடுக்கூட பேசுகிற அளவுக்கு இருக்குரு நம்மளோடைய ஒப்பீனியனையும் நம்ம பேச விரும்புகிறதையும் நாடு விட்டு நாடு அந்த ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு அந்த மாதிரி கூட நம்ம உடனே வந்துட்டு நம்மளோடைய கருத்துகளையோ நம்ம இன்றைக்கி எந்த நிலமைல இருக்கோம் இப்போ எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்குறத நம்மளோடைய கருத்தை வந்து உடனே தெரிவிக்கின்றோம் அன்றைய காலத்தில் நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்கு போகிறதே இப்போது சிரமமாக இருந்த கால்ட்டு காலகட்டத்தில் இன்றைக்கி நாடு விட்டு நாடு மு மாநிலம் விட்டு மாநிலம் நம்ம வந்து யா இன்றைக்கி இங்கே நடக்கிறத வந்து நம்ம அப்படியே வெளியே அங்கே பார்த்துக்குறாங்க அங்கே நடக்கிற விஷேஷங்களை இங்கே பார்த்துக்குறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது

ப்ளஸ் இப்போது வந்து யா இப்போ என்னுடைய இது என்னென்னா நான் சின்ன பிள்ளைல எனக்கு வந்து நான் பிறந்தப்போ எப்படி இருந்தேன் நடுவில் வளர்ந்தப்ப எப்படி இருந்தேன் அப்படிங்குறத வந்து நான் இப்போ பார்க்க ஆசைப்பட்றேன் ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் வந்து அந்தே காலகட்டத்தில் அந்த வசதிகள் இல்லாததுனால் எனக்கு அந்த இதை குடு அந்த ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கிற வாய்ப்பில்ல ஆனால் நான் இன்றைக்கி வந்து என் பிள்ளக்கு நான் ஃபோட்டோ எடுத்து வெச்சுக்குறேன் அவள் பிறந்தப்ப ஒவ் அவங்க வந்து ஒவ்வொரு மூமண்டையும் அவள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் ஒன்னொன்னையும் ஃபோட்டோ எடுத்து வெச்சுருக்கேன் வீடியோ எடுத்து வெச்சுருக்கேன் இது வந்து அவளுக்கு நான் பெரியவளாக இருக்கும் போது நான் கிஃப்ட்டாக கொடுப்பேன் அது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கே கொடுக்கும் ஆனால் இது வந்து எனக்கு இப்போதிக்கி எனக்கு கிடைக்கல அ ஸோ இது இந்த சந்தோசம் அவளுக்கு எப்படி வருது இந்த மொமைல் ஃப் மொபைல் ஃபோன் வந்ததுனால் தானே அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியுது ப்ளஸ் வந்து இப்போது மேத்தமெட்டிக்ஸுங்கிறது எல்லோராலையும் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது அப்போது வந்து ஏதோ ஒன்று கால்குலேஷன் பண்ணனும் அப்படினா அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் விரல் விட்டு பண்ணுவாங்கள் இல்லை யாரோ நல்லா தெரிஞ்சவங்க த மேக்ஸ் நல்லா தெரிஞ்சுருக்கா அவங்கள்ட்ட கேட்டே பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான ஒன்று இன்றைக்கி நம்ம கைக்குள்ளேயே இருக்குது கால்குலேட்டர் என்ன டக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி இது என்னென்னன்னு நம்ம சொ பண்ணிடலாம் இந்த மாதிரி பெனிஃபிட்டு கால்குலேட்டர் இருக்குது ப்ளஸ் வந்து முன்னாடி வந்து இது ஃபோன் இல்லாத காலத்தில் இது கம்புயூட்டர் இல்லாத காலத்தில் நம்ம இருந்ததிலேருந்து அட்வான்ஸாக வந்தது வந்து எடுத்த உடனே ஃபோன் வரலை டிவி ரேடியோ டிவி இந்த டெலஃபோன் அதுக்கப்புறோம் வந்து கம்புயூட்டர் இந்த மாதிரி வந்துச்சு கம்புயூட்டருக்கு அப்புறோந்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் மொபைல் ஃபோன் வந்துச்சு இப்போது கம்புயூட்டர் டிவினா நம்மளுக்கு வை எப்படி சொல்கிறது அது நிறைய வயரிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வீட்டில் வந்து நம்ம வந்து அது எந்த இடத்துல இருக்குதோ அங்கே போய் தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் பட் மொபைல் ஃபோனுங்கிறது வயர்லெஸ்ஸு நம்ம எந்த எடுத் நம்ம எங்கே போகிறோமோ அங்கேல்லாம் அந்த மொபைல் ஃபோனை கொண்டு போய் நம்ம வேலை செய்யலாம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந் இது வந்து மொபைல் ஃபோனுங்கிறது வந்து பெரிய அட் அட்வான் அட்வான்டேஜு ப்ளஸ் அட்வான்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இன்றைக்கி வந்து உலகத்தையே இங்கே நம்ம இருக்கிற இடத்துல பார்த்துக்குற மாதிரி இருக்குது இந்த மொபைல் ஃபோன் இது ரொம்ப பெனிஃபிட்டு தான் கண்டிப்பாக இப்போ நம்ம எங்கே வேணாலும் இப்போ ட்ராவல் பண்ணுற இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபோனை பார்த்துக்க எங்கே வேணாலும் பார்த்துக்கிருலாம் இந்த ஃபோனு நம்ம ஃபோனு ஏன் எந்த ஊருக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம கைக்குள்ளையே வெச்சு பார்த்துக்கிருலாம் இது வந்து பெரிய பெனிஃபிட்டு தான் ஸோ இ என்ன பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் தேவைப்படுவது தேவைப்படுகிறது அப்படினா அது வந்து என்னோடைய கருத்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று தான் ப்ளஸ்ஸு பிஸ்னஸ்ஸு ட்ர பிஸ்னஸ்ஸு இப்போ பேங்கிங்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம போய் அங்கே அந்த ப்ராஞ்சுல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அங்கே தான் மெய்ன்டெய்ன் ஒவ்வொரு டைமும் பாஸ்புக் என்ட்ரி போடுறது ஒவ்வொரு ஏதோ ஒரு விஷயம் லோனு மற்ற ஏதாவுது ட்ரான்ஸாக்ஷனுக்கு அங்கே போயிட்டு நீண்ட லைனில் காத்திருந்து அவங் ஒரு விஷயம் நம்ம இல் அவ்வளோ நேரம் காத்திருப்போம் லைனில் அங்கே போயிட்டு அவங்க கோ கொடுக்கு கொண்டு வர சொல்கிற அந்த டாக்குமெண்ட் ஒன்றும் இல்லைனாலும் மறுபடியும் நம்ம வெளியில் போய் மறுபடியும் அதே லைனில் ஃபாலோ பண்ணி வரது ரொம்ப மன உளைச்சலையும் தரும் ப்ளஸ் அது செ ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒ உடல் வந்து ரொம்ப டயர்டாகும் ஆனால் இப்போது அப்படி கிடையாது இப்போது வந்து நம்ம இ பேங்கிங் சொல்கிறாங்க நம்ம நம்மளே நம்ம ஃபோன்லே வந்துட்டு பேங்கிங் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ எதையாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஷாப்பிங் பண்ணிக்கிறோம் எல்லாமே நம்ம க நம்ம போய் கடையில் போய் வாங்கணுன்னு கிடையாது நம்ம க இங்கே தட்டி விட்டோம்னா அங்கே நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வருது இந்த மாதிரினா நிறைய விஷயங்கள் இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த ஹொம் ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கேருந்தே மொபைல் ஃபோன்லே பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய எண்டர்டைன்மெண்ட் இருக்குது கம்யூனிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இப்போது பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க ஃபோன் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ என்ன பொறுத்த வரையும் வந்து மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப பாசிட்டிவ் அண்டு டைம் சேவிங் நிறைய எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லலாம் என்ன பொறுத்த வரையும் இதில் வந்து பெரிய பெனிஃபிட் தான் இருக்குன்னு சொல்லுவேன்